இந்தியாவில் உணவுமுறை மிகவும் நன்றாக இருக்கும் அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க அது வந்து இந்தியாவில் சாப்பிட்றதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்தியாக இருக்கிற மாதிரிதான் மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிடுவாங்க அது வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சாப்பாடு அறுஞ்சுவையோடு மிகவும் அருமையாக நல்லாயிருக்கும் அறுஞ்சுவையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு இந்தமாதிரி எல்லா இதுவும் சேர்ந்ததுதான் அறுஞ்சுவைன்னு சொல்வாங்க அது வந்து தமிழ்நாட்டில்தான் வாழை எலை போட்டு நீட்டாக அந்த மாதிரி சாப்பாடு தமிழ்நாட்டில்தான் அந்தமாதிரி சாப்பிடுவாங்க இதில் மிகவும் அன்றாட வாழ்க்கையில் டெய்லி யூஸ் பண்ணுறது செய்கிறது அப்படின்னா பருப்பு சாதம் சாம்பார் ரஸம் தயிர் கொள்ளு பருப்பு வகையை அதிகம் சேர்த்திக்கிவாங்க பிரியாணி இந்தமாதிரி பிரியாணில்லாம் நல்லா செய்வாங்க நல்லாயிருக்கும் சாப்பாடு கறிக்குழம்பு மட்டன் சிக்கன் அதுமாதிரி குழம்புகள்லாம் நீட்டாக செய்வாங்க அதுவும் உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நீட்டாக இருக்கும் எப்படின்னா இது நம்ம அந்த அதுக்கான செய்கிறத்துக்கான மசாலா எல்லாம் வெளிலேருந்து வாங்க மாட்டாங்க மசாலா வெளியில் நிறைய இருந்தாலும் அவங்களே சொந்தமாக தயாரித்துதான் இந்த குழம்பு இதெல்லாம் செய்வாங்க அதுக்கான பொடில்லாம் போடுவாங்க பொடிக்கு கறி மொளாப்பொடி சாம்பார் பொடிக்கு இதுக்கெல்லாம் நல்லா கொத்துமல்லி மிளகாய் இதெல்லாம் வறுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கூட பட்டை சோம்பு கிராம்பு அரிசி உளுந்து கடலைப்பருப்பு ஜீரகம் மிளகு இந்தமாதிரி நிறைய வாசனைக்கு ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா வறுத்து வெயிலில் நல்லா காய வச்சு அதை பொடியாக்கி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுமாதிரி நிறையா அந்த மாதிரிதான் எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இது வந்து உடம்புக்கு வந்து எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ணாமல் ஹெல்தியாக குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்கும் காரம் இதெல்லாம் கம்மியாக போட்டு எவ்வளோ நீட்டாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்வோங்க சாப்பாடு சா அரிசி சாதந்தான் மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து இந்தமாதிரி சாம்பார் இதெல்லாம் வெச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மசாலாப்பொருள் நம்ம எப்படி கறிக்கின்னால் அதுக்கு தகுந்தமாதிரி பட்டை சோம்பு இதெல்லாம் நிறையா போட்டு வாசனைக்கு நிறைய போட்டு அதெலாம் அரைத்து வச்சுதான் செய்வாங்க நீட்டாக இருக்கும் அது வந்து அது வந்து தமிழ்நாட்டில்தான் மேக்ஸிமம் அந்தமாதிரி லேடிஸ் எல்லோருமே அவுங்கவங்களுக்கு தேவையான மசாலாவை அவுங்கவங்களே அரைத்துதான் பண்ணுவாங்க வெளிலேயெல்லாம் வாங்க மாட்டாங்க சாப்பாடு வந்து எப்பவுமே நீட்டாக ரெண்டு மூணு ரெ மூணு நேரமும் சாப்பாடு நல்லா நீட்டாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க ரஸம் சாப்பாட்டில் வந்து ரஸம் அதிகமாக சேர்த்திக்கிவாங்க ஜீரணம் ஆகும் அப்படின்றத்துக்காக ரஸம் அதிகமாக சேர்த்திக்கிவாங்க தமிழ்நாட்டில் இப்போன்னு இல்லை எப்பவுமே ரஸம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சாம்பார் சூப்பராக இருக்கும் மற்ற ஸ்டேட்லேயெல்லாம் எடுத்துட்டோம்ன்னால் சப்பாத்தி கோதுமையாக கோதுமையில் செய்கிறது அந்தமாதிரி இதுதான் நிறையா சாப்பிடுவாங்க கோதுமை வந்து இங்கே கம்மியாக விளையறது கம்மியாக இருக்கறதுனால் இங்கே கோதுமையை விட அரிசி சாதந்தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே தஞ்சாவூர் சைடெலாம் வந்து நிறைய நெல்லுதான் அறுவடை பண்றாங்க அதனால அது சாப்பாடுதான் இங்கே அரிசி சாப்பாடுதான் அதிகமாக சாப்பிடுவாங்க மற்ற ஸ்டேட்லேருந்து கோதுமை இதெல்லாம் இறக்குமதி பண்ணிக்குவாங்க கோதுமை இதெல்லாம் வந்து கம்மியாகதான் சாப்பிடுவாங்க அரிசி சாப்பாடுதான் இங்கே அதிகமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஹெல்தியானது நிறையா கம்பு சோளம் பயிறு வகை தானியம் இது எல்லாமே தமிழ்நாட்டில்தான் கிடைக்கிது அதனால் அதை வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு சத்தானதாக பயிர்வகைகள் எல்லா பயிரும் தயார் பண்ணி மசாலா மசாலா போட்டு நல்லா வறுத்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அது சாப்பிட்டு நல்லா ஹெல்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க பிரபலமான சாப்பாடுன்னால் அது சாம்பார் சாப்பாடுதான் என்னை பொறுத்த வரையும் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் சாம்பார் தான் ஃபேமஸ்